எனக்கு வந்து வீட்டு வேலை செஞ்சிகிட்டு அதுக்கு வீட்டு வேலை செஞ்சிகிட்டு அதுக்கப்புறம் நான் டைலரிங் பண்ணறதில் ரொம்ப விருப்பப்படுவேன் அதாவது வந்து ஒரு ப்ளவுஸ் தச்சோம்னா இன்னைக்கு ஒரு இரநூறுவா ஒரு ப்ளவுஸுக்கு இரநூறுபா அதுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க்கெல்லாம் பண்ணால் ஒர்க்குக்கு தகுந்தமாதிரி ஐந்நூறுரூவா ரேஞ்சிக்கு கூட எனக்கு வருமானம் வருது அந்தனால வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க்கு மறுபடியும் வந்து டிராயிங் வரையறது மற்ற எல்லா இதுலையுமே எனக்கு வந்து கலை இதில் வந்து எல்லாமே ஆர்வம் இருக்கிறதுனால எனக்கு வீட்டுக்குத் தேவையான பொருளெல்லாம் வாங்கறக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது அதாவது வந்து வீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஒர்க் நான் பண்ணுறதுனால அதாவது எந்ததுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் செய்யமுடியும் இல்லேனா செய்ய முடியாது நான் வந்து இந்த டைலரிங்கில ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அதனால எந்த ஒரு விஷயத்தையும் நான் சவாலாகவே எடுத்து நான் செஞ்சு கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப விரியம் அதனால ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஐந்நூறுரூவா கூட என்னால் சம்பாரிக்க முடியும் மாதம் முடிய ஒரு பத்தாயரரூவாய் நான் என்னால் சம்பாரிக்க முடியும் வீட்டில இருந்தே என்னால் பத்தாயரரூவா சம்பாரிக்கிற அளவுக்கு எனக்கு முடியும் எங்கள் இதில் என்னால் எங்கள் வீட்டில இருக்குறவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கு